இதில் வந்து நம்ம நான் அரசு வந்து நம்ம வந்து மகளிருக்கு வந்து காசு வந்து தினமும் மாதம் மாதம் ஆயர் ரூபா கொடுக்கறதுனால சைல்டு லேபர் வந்து நமக்கு குறையுது ஏன்னா வீட்டில் இருக்கவங்க வந்து காசு வந்து பற்றாதனால அப்டிங்கிறதுனால் தான் எல்லாரும் வந்து சைல்டு லேபராக வந்து உருவாக்கிறாங்க அதுவே நம்ம மாதம் ஆயர் ரூபா தர்றதுனால் காசு வந்து நமக்கு கிடைக்கிது அப்டிங்கிறதுனால் வீட்டில் வந்து பேரன்ட்ஸ் வந்து தினமும் காலேஜு போக சொல்லி அனுப்புவாங்க காசோடய பற்றாக்குறையும் கம்மியாகுது காசோடய பற்றாக்குறை கம்மியாகுது நிறையா எல்லாரும் உழைச்சிட்டு தான் இருக்காங்க அதுனால் இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு மகளிரோடய முன்னேற்றம் சொல்லலாம் ஆயிரம் ஆயிரம் கொடுக்கறது வந்து மாதம் மாதம் ஆயிரம் ஆயிரம் கொடுக்கறது வந்து மகளிரோடய முன்னேற்றோம்னு சொல்லலாம் அது வந்து ஒரு ஒரு தனி இது கொடுக்குது நம்மகிட்டையும் காசு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எப்படி சொல்கிறதுனா ஒரு த இதாக ஃபீல் பண்ணாமல் கொஞ்சம் என்னாலையும் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பீல் ஏன்னா இப்போ இந்த லைஃப் வந்து எல்லாம் ஃபுல்லாக காசு அப்படிங்கிற மாதிரி தான் அதுனால் வந்து நமக்கு காசு இருந்தால் எல்லாம் கிடைச்சுரும் அப்படிங்குற மாதிரி மைண்ட் செட் தான் இப்போ எல்லாருக்கும் இருக்குது அதனால இந்த ஆயிரம் ஆயிரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாம் சேர்த்து வைக்கிற மாதிரி எந்த ஒரு எல்லாம் ஒரு பிரச்சனைக்கும் நமக்கு வந்து இது கிடைக்கும் அதுனால இந்த ஆயிரம் ஆயிரம் சேர்க்குறோம் அப்புறோம் இது வேறு வந்து என்னா சொல்லுவாங்கனா சோலார் பேனல் சோலார் பேனல் வந்து நம்ம வந்து எனர்ஜி எலக்ட்ரிசிட்டியோடய இதை வந்து நம்ம கம்மி பண்ணுது இது டேரெக்டாக சன்லர்ந்து நமக்கு எலக்ரிசிட்டி கிடைக்கிறனால அது வந்து நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணலாம் காலேஜஸ் யூஸ் பண்ணலாம் பெரிய இண்டஸ்ட்ரீக்கலாம் யூஸ் பண்ணலாம் அதனால நமக்கு வந்து நிறைய பவர் சப்ளை வந்து நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியோடய பில் வந்து கம்மியாக்கிட்டு வருது அதனால டேரெக்டாக சன்லேருந்து கிடைக்கிறப்போ நமக்கு எஃபெக்ட்டும் நல்லா ஹையாக இருக்கும் அதனால நம்ம வந்து இதுவும் ரொம்ப நா தமிழ்நாடு அரசு வந்து இதுவும் ஒரு எஃபெக்டான இது தான் கொடுத்துருக்கு ரெண்டும் ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லானது ஒரு இதான்